யார் பேசுகிறீங்க ஆ ஆ ஆ ஆ சரி இங்கே நீங்கள் நீங்கள் வந்து பத்து மணிக்குதான் ஆஃபீஸ் தொடங்கும் நீங்கள் ஒரு எட்டு மணிக்கெலாம் வாங்கம்மா வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த ரூமை வந்து ஃபுல்லாக கூட்டணும் கூட்டிட்டு அப்புறம் டேபிள் எல்லாம் தூசி இதுங்களாம் டஸ்ட்டையெலாம் தட்டிவிட்டு நீட்டாக அந்த ஃபைல்ஸ்ஸு

அப்புறம் வந்துட்டு அந்த திங்ஸ்ஸுலாம் அந்த ரூம்ல இருக்கும் சோப்பு மற்ற டஸ்ட்பின் குள்ளே எல்லாமே ட பாஸ்கெட்டு எல்லாமே அதில் இருக்கும் அந்த பக்கத்து ரூம்ல நீங்கள் வச்சு இதை எடுத்துக்கிர்லாம் அப்புறம் வந்து நீங்கள் எட்டு மணிக்கு வந்துட்டு ஒரு ஒருமணிநேரம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மதியம் சாப்பிட வந்த பிறகு அதெலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த லன்ச் டைம்ல நீங்கள் வந்து இருந்து கொஞ்சம் அந்த சாப்பிட்ற வொர்க்கர்ஸ் சாப்பிடதுக்கு அப்புறம் டே

ஆ சேலரியா சேலரி வந்து சேலரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறிங்களோ நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ஆ உங்களுக்கு ஒரு ஆறாயருபா தருவாங்கம்மா இங்கே தொடர்ந்து நீங்கள் வேலை செஞ்சிக்கிட்டு இருந்திங்கன்னால் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ்ஸை பார்த்த பிறகு சம்பளம் உங்கள் வீடு எந்த பக்கம் இருக்கீங்க ஆ சரி நீ எம்மா நீங்கள் முதல்ல வாங்கம்மா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் தானே வாரிங்க நீங்கள் வந்து முதல்ல வேலை முதல்ல பாருங்கள் நீங்கள் செய்கிற வேலையை பார்த்தா தெரிஞ்சிடும் நீங்கள் அப்போ எவ்வளோ தூரம் இருந்தோடன அப்புறம் கூட நான் ஓனர்கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் கூட வந்து நீங்கள் வெளி ஊர்லயிருந்து வாரிங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சேலரி கூட ஏற்றி தர்ற மாதிரி நான் வந்து ஏற்பாடு செய்கிறேன் சரியாம்மா நீங்கள் டீ போ டீ போடுவீங்களா ஆ கொஞ்சம் ஈவினிங் டைம்மில் கொஞ்சம் டீ மட்டும் போட்டு கொஞ்சம் இது ஒரு வேலை வேலை ஒன்றும் ரொம்ப இதாக இருக்காது நீங்கள் வந்து பக்க கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் இடையில இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரேடியாக வேலை இருக்காது அப்போ அப்போதான் கொஞ்சம் வேலை வரும் அதில் வந்து உங்களுக்கு ச ம் சொல்லுங்கள் சரி சரி சரி அப்ப நீங்க காலைலயும் மதியம் வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெலாம் அதில் ம அதிலே செஞ்சு முடிச்சிட்டு நீங்கள் கிளம்புங்க மற்ற படிக்கி நாளைக்கு மா காலையில வந்திருங்க என்ன சரி சரி ஓகேம்மா ஆ ஓகே ஆ